ஹலோ காரைக்குடி ரெஸ்டாரெண்ட்டுங்களா சார் ஆ ஓகே ஓகே சார் நான் ஒரு ஒன் நா டூ ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஒரு பத்து பிரியாணியும் சிக்கன் கிரேவி மட்டன் கைமா அதலாம் ஆட்ரு பண்ணியிருந்தேன் சார் ஒரு பத்து ஐட்டம் ஆட்ரு பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கேன்சல் பண்ணணும் சார் இங்க ஒரு அர்ஜெண்டான சூழ்நிலை எங்களுக்கு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலனால வேற இடத்துக்கு போகிறோம் அதனால கொஞ்சம் கேன்சல் பண்ணணும் சார் பண்ண மாட்டிங்களா ஏன் சார் இல்லை சார் நாங்கள் வேற இடத்துக்கு போகிறோம் நாங்கள் அதனால ஒரு ஊருக்கு போகிறோம் அதனால பண்ணி தான் ஆகணும் எங்களுக்கு வேற வழி இல்லை இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள் நான் ஓனர்கிட்ட வேணாலும் பேசுகிறேன் இல்லை சார் சூழ்நிலை நான் ரெகுலராக உங்கள் கடையில் தான் ஆட்ரு பண்ணிகிட்டுருக்கேன் இந்த சூழ்நிலை எனக்கு சரி இல்லை அதனால் நாங்கள் வெளியூர் போகிறோம் அதனால கேன்சல் பண்ணணும் சரி சார் உங்கள் ஓனர்கிட்ட கொடுங்க நான் வேணா பேசுகிறேன் நீங்கள் இல்லைனா கேட்டுவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்டியே லைன்லேயே நான் இருக்கிறேன் ஓகே சார் உடனே கேட்டு சொல்லுங்கள்

ஆ வணக்கம் சார் இதுமாரி நான் ரெகுலராக உங்கள் கடையில் தான் ஆட்ரு பண்ணுவேன் சாப்பாடுலாம் இப்போது சூழ்நிலை வேற இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கு சார் மன்னிச்சுக்கங்க ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் சார் ஒரு பத்து பேருக்கு ஆட்ரு பண்ணியிருந்தேன் அப்படிங்களா சரி சார் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அட்வான்ஸ் பேவே ஒரு ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இதில் ஒரு தௌசணை கழித்துகிட்டு பாக்கியை கொடுத்துருங்க சார் ஓகே ஓகே சார் இப்போ நான் ஆன்லைனில் போய் கேன்சல் பண்ணணுமா இல்லை நீங்களே பண்ணிடுவீங்களா நானும் போய் பண்ணணுமா சரி ஓகே ஓகே ஓகே சார் எனக்கு நீங்கள் கூகுள் பேயிலே பணத்தை அனுப்பிடுங்க அதே ஒக்கௌண்ட்டு தான் ஓகே சார் ஸாரி சார் அடுத்த வாட்டி கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம் சார் ஓகே சார் ஓகே சார் டேங்க்யூ டேங்க்யூ டேங்க்யூ சார் ஓகே நன்றி ம்